ஹலோ ஆ

ஆ ஆ பழக்கடையா பழக்கடையா ஆ வந்து என்ன பழம் இருக்குது

எல்லா வகையும் இருக்குதுங்களா ஒரு கிலோ எவ்வளோ ஒரு கிலோ என்ன ஆரஞ்சு பழம் எவ்வளோ சாத்துக்குடி எவ்வளோ ஒரு ஒரு கிலோ சொல்லுங்கள்

வாழைப்பழம் எண்பதுரூவா ஆ சரிங்க வந்து இந்த கொய்யா கொளஞ்சி இதெல்லாம் இருக்குதுங்களா ஆ அதது அதது என்ன ஆ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வாங்கலாம்ங்களா

ஆ சரி ஆ ஆ ஆப்பிள் எவ்வளோ ஒரு கிலோ

வேறு பழம் இந்த கொய்யா கொளஞ்சியெல்லாம் இதல்லாம் ஆ சரிங்க அது திராட்சை

திராட்சை

இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி பழம் வாழைப்பழம் எல்லாம் ஒவ்வொரு கிலோ திராட்சை எல்லாம் ஒவ்வொரு கிலோ எவ்வளோ வருது ஆ அது எவ்வளோன்னு சொல்லி அது கணக்கு சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு ஒரு கிலோ எவ்வளோன்னு திராட்சை எவ்வளோவு சரி வாழைப்பழம் ஆ இந்த ஆரஞ்சி சாத்துக்குடி

சரி அது வெலை அப்படிலாம் அதை இப்போ கொடுக்குறீங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு கிலோ கொடுங்க ஆ ஒவ்வொரு கிலோவாக அடுத்தது ஃபங்க்ஷனுக்கு வந்து வாங்கிக்கிறேன் கும்பலாக ஆ இப்போதைக்கி ஒவ்வொரு கிலோ கொடுங்க அடுத்தபடி ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன் கும்பலாக சரி பழம் இல்லைல்ல ஆ சரி